இப்போ நாங்கள் கரண்ட் வந்து மின் கரண்ட் நம்பிதான் நாங்கள் கரண்ட நம்பிதான் நாங்கள் இருக்கோம் கரண்ட் இல்லைனா அந்த எதுவுமே நம்ம பண்ணமுடியாது நாங்கள் செய்வது வந்து நெசவு தொழில்தான் பண்ணிகிட்ருக்கோம் காலையில் எழுந்திரிச்சோன்யே அந்த கரண்டை நம்பிதான் அந்த நெசவு தொழிலே வந்து இருக்குது கரண்ட் இல்லைனா அதில் எதுவுமே பண்ண முடியாது நம்ம எழையே ஒன்று அறுந்துட்டாலும் அந்த கரண்ட்டு இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த அதில் வேலையே செய்யமுடியும் மற்றபடி இல்லைனா அதில் எதுவுமே பண்ணமுடியாது பசங்கள் படிக்கிறதாகட்டும் அது வந்து நம்ம அதை நம்ம சொல்லி கொடுக்குறதாவட்டும் அந்த கரண்டை நம்பிதான் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு ஃபிரிட்ஜில் வந்து மாவு வைக்க முடியாது காய்கறி வைக்க முடியாது அது ரொம்பவுமே இதாக இருக்கும் எல்லாமே வீணாக போயிடுது வெளிச்சத்துக்கு வந்து நாங்கள் வந்து கேண்டில் லைட்டு கேண்டில் லைட்டு யூஸ் பண்ணணும் இல்லைனா வந்து மண்ணெண்ண வந்து எறிய வச்சு அதுதான் பார்த்துட்ருக்கோம் மண்ணெண்ணையும் இருக்க மாட்டேங்குது வீட்டில் இன்வெட்டர் வந்து யூஸ் பண்ணுறிங்களா இன்வெட்டரெலாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல